உலகத்திலயே மிகப்பெரிய இன்டெஸ்ட்ரீ வந்து கேமிங் இன்டெஸ்ட்ரீ தான் அந்த கேமிங் இன்டெஸ்ட்ரீ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு படி முன்னாடி தான் வளர்ச்சி இருக்குது எதிர்காலம் அதுக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஏன்னா இப்போது இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில தான் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க முதல்ல ஒரு இருபது சதவீதம் பேருக்கு தான் கேமிங்னால் என்னன்னு தெரியும் இப்போது ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு கேமிங்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் அதை கன்ஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செல்ஃபோன் வந்த காலத்துலயிருந்து கேமிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எண்ணற்ற கேம்கள் வந்து செல்ஃபோனில இருக்கு கேம் விளாடறத்துக்காகவே ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபோன் தயாரிக்கிற அளவுக்கு கேமிங் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது கேமிங்கோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது